எங்கள் வீட்டில் வந்து விருந்துக்கு நாங்கள் ஏ ஏற்பாடு பண்ணியிருந்தோம் எங்களுக்கு வந்து குடிக்க தண்ணீர் பற்றாக்குறை சொ குறைவாக இருப்பது காரணத்தால் நாங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்க இந்த மாதிரி முன்சிப்பு ஆயே ஆபிஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து காவிரி தண்ணி வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பல டைம் எல்லாேருக்கும் போய் சொல்லியிருக்கோம் கேட்டிருக்கோம் விண்ணப்பம் கொடுத்துருக்கோம் விண்ணப்பம் கொடுத்தும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இதனால் வந்து எங்களுக்கு நாங்களே வந்து தனிமையில் வந்து டேங்க்கு பயன்படுத்திதான் இருக்கிறோம் இதனால் வந்து நாங்கள் டேங்க் பயன்படுத்ததனால் பக்கத்தில் இருக்கற ஊழியர்களை சந்தித்து நாங்கள் வந்து கேட்போம் இது மாதிரி டேங்க் அமைத்தா எவ்வளோ பணம் ஆகும் இதனால் எம்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் சொல்லிட்டு நாங்கள் கேட்போம் அவர் வந்து இப்படி பண்ணால் இந்த டேட்டில் இப்படி பண் நாங்க கேட்போம் எந்த டைமில் வர்றீங்க சொல்லுங்கள் நீங்கள் வந்தீங்கன்னால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது வந்துச்சி நாங்கள் எங்கள் ஊர் வந்து அவர் கிட்டே வந்து நாங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு வருவோம் இந்த மாதிரிங்க சார் இந்த இடத்துல நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கிருஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னல்லி பஞ்சாயத்து கொண்டப்பட்டி மேல்கொண்ட என்ற கிராமத்தில் இருக்கோம் இந்த கிராமத்தில் இருக்கிறனால எங்களுக்கு வந்து டேங்க் அமைச்சிக் கொடுங்க எங்களுக்கு வந்து திடீரெனு வந்து ஒரு இன்னும் வந்து எங்கள் பையனுடைய எங்கள் பையனுடைய திருமணம் நடத்தணும் எங்கள் பொண்ணுடைய மேரேஜ்ஜிலெல்லாம் நடத்தணும் அதனால் வந்து எங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது சரி தண்ணி தேவைப்படாத பட்சத்தில் நம் போய் திடீரெனு போய் யார்க் கிட்டேயும் தண்ணி கேட்க முடியாது அதனால் வந்து அவர்க் கிட்டே போய் நாங்கள் தொடர்பு கொண்டு எங்கள் அட்ரெஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து டேங்க் அமைச்சி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்போம் அவங்க வந்து அமைச்சி கொடுத்தா எங்களுக்கு அதை நாங்கள் வச்சு பயன்படுத்திக்கிறோம்